எங்களுக்கு ஒரு வீடு வேணுமான்னு இருக்குதுங்க இந்தமாதிரி வாடகை இருக்க இருக்குதுங்களா எதாவது நாங்கள் வாடகை தான் எ நல்லா தண்ணி வசதி எல்லாம் இருக்குதுங்களா வீட்டில் எங்களுக்கு எப்படி கெடைச்சாலும் பரவாயில்ல ஆனால் வீட்டில் நல்லா சௌகரியமா இருக்குதுங்களா போர் போட்டுருக்குறீங்களா

அப்படிங்களா சௌகரியமா இருக்குதுங்களா நாங்கள் எப்படி பணம் கொடுத்தா எப்படி எக்ரிமென்ட் போட ஒரு வருஷம் போடுவீங்களா இல்லை எங்களுக்கு டைம்

இல்லை உங்களுக்கு எப்படி

அப்படிங்களா சரி அதான்ங்க சரிங்க அப்படினா எப்படி நீங்கள் எப்படியும் இந்த டைமு ஒரு வருஷம் எழுதி கொடுத்துட்டு எச்சரிக்கை முன் ஒரு எச்சரிக்கையாக பணம் நாங்கள் வேணும் நீங்கள் கொடுக்கறேனு சொன்னீங்கனா சப்போஸ்ஸு மொதல்லேயே சொல்லிவிட்டா தான் நாங்கள் அந்த டைமுக்கு ஏற்பாடு பண்ண முடியும் வீடு வேறு பக்கம் பார்க்கமுடியும்

ஓ அப்படிங்களா சரிங்க அந்த அந்தமாதிரி எல்லா சௌகரியமும் இருக்குங்களா அந்தமாதிரி எல்லாம் இருக்கும்ங்களா பாத்ரூம் எல்லாம் சௌகரியமா இருக்கா

உள்ளேயே இருக்கும்ங்களா அதான்ங்க சரி சரி

சரி சரிங்க அது சரி சரிங்க ஆ கரெக்டாக வெச்சுக்குவோம்ங்க அதெல்லாம் நல்லா வெச்சுக்குவோம் சரி சரி சரிங்க ஆ சரிங்க அது மா தகுந்தமாதிரி சொல்கிறேங்க போ கால் பண்ணுறேன் கால் பண்ணி கூப்பிட்றேங்க இந்தமாதிரி சரிங்க